முக்கியமான கலாச்சார விழா அப்படின்னாவே தீபாவளி தானே தீபாவளிக்குதான் மக்கள் வந்து எப்பவுமே ரெடியாக ரெடி ஆவாங்க பத்து நாள் ஒரு வாரமாக ரெடி ஆகி அந்த தீபாவளி வந்து சிறப்பாக வந்து நரகாசுரனை அழித்த நாள் தீபத்திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க சித்திரை சித்திரை மாசத்தில் வர பௌர்ணமி அங்கே வந்து எல்லா கோயில்கள்லேயும் விசேஷமா நடைபெறும் வைகாசி விசாகம் அந்த நாளில் வந்து முருகப்பெருமானுக்கு சிறப்பான அபிஷேக ஆராதனைகள் உண்டு நடைபெறும் திரு திருவாரூர் மாவட்டம் வந்து எல்லாத்துலேயுமே வந்து எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு ஏன்னால் எல்லா கல்வி அறிவாகட்டும் அந்த அந்த ஏரியாவாகட்டும் நம்ப மறைந்த முன்னாள் முதல்வர் பிறந்த இடம் திருவாரூர் மாவட்டம் நிறைய தமிழ் புலவர்கள் வந்து அந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அதனால் வந்து அந்த ஊர் வந்து எப்பவுமே விசேஷம் எல்லா விஷே எல்லா மரபுப்படியும் அந்த ஊரில் இருக்கறவுங்க இந்த ஊரில் இருக்கறவுங்க வந்து எல்லா மரபுலேயும் வந்து எது செஞ்சாலும் அதை வந்து சிறப்பாக எந்த விசேஷமா இருந்தாலும் எந்த பண்டிகையாக இருந்தாலும் அதை வந்து சிறப்பாக செய்யணும் ஒரு சின்ன இதாக இருந்தால் கூட எல்லாரும் அக்கம் நம்பள்கிட்ட இருக்குது இல்லை அக்கம்பக்கத்தில் இருக்கறவுங்க எல்லா என்ன செய்யறாங்களோ அதை மாதிரியே நம்பளும் செய்யணுன்னு சொல்லி இப்போ ஒரு சின்ன தீபாவளி ஒரு விசேஷம் அப்படினா ஒரு சின்ன ஒரு திரு விசேஷம் அப்படினா கூட எல்லா வீட்டிலயும் பெண்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அதைவிட அங்கே இருக்கறவுங்க வந்து அது அங்கே இருக்கிற மக்க மா ஆண் பிள்ளைகள் வந்து பெண் பிள்ளைகளுக்கு செய்கிறது வந்து விரும்பி செய்வாங்க இல்லாட்டி கூட கடனை ஒடனை வாங்கி செய்யணுன்னு நினைக்கிற ஆட் ஆண்கள் இருக்கிற ஏரியா வந்து அந்த ஏரியா இன்னைக்கு நம்ப வீட்டில் நம்ம தங்கச்சி நம்மளை சார்ந்த நம்ம அக்கா தங்கச்சி வீட்டில் ஒரு விசேஷம் அவங்க அந்த மொறை செய்யணும் அப்படின்னா அவங்க கையில் காசு இல்லை அப்படினாக்கூட கடனை ஒடனை வாங்கியாவது சில ஏன்னு நம்ப நினைப்போம் ஏன் அப்படி என்ன கஷ்டப்பட்டு போய் கடனை ஒடனை வாங்கி செய்யாட்டி என்ன அப்படினு நினைப்போம் ஆனால் அப்படி அங்கே இருக்கறவுங்க வந்து அப்படி நினைக்க மாட்டாங்க கடனை ஒடனை வாங்கியாவது நம்ம வீட்டில் பிறந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு செய்யறதை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படினு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆண்கள் வந்து நினைக்கிறாங்க அதை நடைமுறையும் படுத்துறாங்க நாங்கள் நிறைய இடத்துல அதை வந்து கேள்விப்பட்டிருக்குறோம் எங்கள் அண்ணே வந்தாங்க ஒரு தோடு ஒரு ஒரு ஒரு அரை பவுன் தோடு போட்டோம் ஒரு தீபாவளிக்கு கூட ஒரு அரை பவுன் தோடு போட்டாங்க ரெண்டு பவுன் செயின் போட்டாங்க அண்ணே வந்தாங்க ரெண்டு பவுன் பாப்பாவுக்கு செயின் போட்டாங்க அப்படி நான் எப்படி பா இங்கே இருக்கிறவங்களால் மட்டும் இவ்வளோ செய்ய முடியுது அப்படினா அவங்க இருக்குது இல்லை இருந்தா இருந்தாலும் செய்வாங்க இல்லாட்டியும் கடனை ஒடனை வாங்கியாவது செய்வாங்க அப்படி செய்யறதில் அவங்களுக்கு ஒரு ஏன் அவங்கள கடனாளியாக்குறீங்க அப்படின்னு அது செய்யறது அவங்களுக்கு ஒரு திருப்தி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க